எங்கள் ஊர் சைடில் நிறைய மலைப்பகுதி நிறைய இருக்குது குன்றி திம்பம் கடம்பூர் பருகூர் அது மாதிரி மலைப்பகுதி நிறைய இருக்குது அது மட்டுல்லாமல் அங்கெலாம் பஸ் வந்து பார்த்திங்ன்னா டைமிங்க்கு தான் இருக்கும் நிறைய பஸ் எல்லாம் இருக்காது மக்களாக தான் போயிட்டு வரக்கு பைக்கு காரில் தான் மோஸ்ட்லி நிறைய பேர் போவாங்க அதுவும் நைட் சைடெலாம் அங்கெலாம் போகவே முடியாது அது மட்டுல்லாமல் அங்கே என்னென்ன விலங்குகளெலாம் இருக்குதுன்னா கரடி இருக்குது காட்டுப்பன்றி இருக்குது காட்டு எருமை இருக்குது புலி இருக்குது யானை மான் ஸோ அந்த விலங்கு எல்லாமே இருக்குது அங்கே மரமெலாம் பார்த்திங்ன்னா ரொம்ப அடர்த்தியான பகுதி தான் அந்த பிளேஸ் எல்லாமே நல்ல தேக்கு மரம் சந்தன மரம் தைல மரம் அந்த மரமெலாம் பாத்திங்கன்னா மோஸ்ட்லி நிறையா இருக்கும்